சவாரி செய்யறக்கு எனக்கு பிடிச்ச பாதை எதுன்னு பார்த்திங்கன்னா தார் ரோடு தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ குதிர சவாரி செஞ்சிட்டுருக்கோம் குதிர சவாரி செய்யும் போது நம்ம ரொம்ப தூரம் போகணுன்னு ஆசைப்படுவோம் ஏன்னா குதிரையை விட்டு இறங்கமாட்டோம் இப்போ வேறு எதுலையோ கார்லையோ பஸ்லையோ இல்லை பைக்லையோ போய்ட்ருப்போம் அது வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த அனுபவமும் இந்த குதிரையில் சவாரி செய்யற அனுபவமும் ரொம்ப வித்யாசமாக இருக்கும் குதிர சவாரி செய்யற அனுபவம் வந்து ரொம்ப வித்யாசமாக இருக்கும் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் வந்துவிட்டு தார் ரோட்டில் நம்ம சவாரி செய்ய நான் ஆசைப்படுவேன் அது தான் எனக்கு மிக சிறந்த பிடித்த பாதையும் கூட இப்போ ஒரு ஐம்பது கிலோ மீட்ரு போவோன்னு வச்சுக்கோங்க குதிர சவாரியில தார் ரோட்டில் தான் போயாகணும் மண் ரோட்லையோ இல்லை கல் ரோட்லையோ குதிரையினால் போகவும் முடியாது வேகமாகவும் ஓட முடியாது காலில் குத்தும் முள் குத்தும் கல் குத்தும் இதில் நிறைய பிரச்சனை வரும் குதிர நிற்கும் நின்று நின்று போக வேண்டியது வரும் இதுவே தார் ரோட்டில் பார்த்திங்க அப்படினா எத்தனை கிலோ மீட்ரு ஐம்பது கிலோ மீட்ரு நூறு கிலோ மீட்ரு வேணா நம்ம சவாரி செய்யலாம் அது குதிர ஓடிக்கிட்டே இருக்கும் நிற்கும் ஒரு இடத்துல ஒரு எளப்பு வாங்குறக்கு இந்த மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அந்த இடத்துல நிற்கும் அது பிரச்சனை இல்லை